ஹலோ டீச்சர் வணக்கம் ம் நல்லாருக்கேன் நீங்கள் நல்லாருக்கீங்களா ம் போயிட்டுருக்கு செமஸ்டர் வேறு வருது

ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு புரியையும் வைக்க முடில ம் என்ன பண்ணுறதுனே தெரில செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருது

இல்லை மேம் ரெண்டு போர்ஷன் தான் முடிச்சுருக்கேன் ம் இன்னும் மூணு போஷன் இருக்கு முடிக்கணும் ஆ சரிங்க மேம் அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் ம் ஆமாம்ங்க மேம் ஆ சரி மேம் தேங்க் யூ மேடம்